ஹலோ ஹலோ மேம் நான் விஜயலெட்சுமி பேசுறேன் உங்கள் காலேஜ் ஸ்டுடெண்ட் நான் பிஎஸ்சி பிசிக்ஸ் ஃபைனல் இர் ஃபைனல் இயர் பண்ணிட்டுருக்கேன் நம்ம இப்போது எங்கேயோ வெளில டூர் போகிறதா சொல்லிக்கிட்டு இருந்தாங்கள்ல மேம் இப்போது நெய்வேலி நிலக்கரி ஆலயம் அங்கே எங்கேயோ இட்டு போகிறிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிங்கள்ல அது எப்போது என்னென்னு கேள் நெக்ஸ்ட் வீக் அப்படியே லாஸ்ட் இயரு கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிள்ளைகள்லாம் பார்க் போகலாமானு கேக்கிறாங்க போகலாமா மேம் ம் ம் சரி மேம் அது எங்களோடய ப்ராஜெக்ட்டு எங்களுக்கு அதில் ஒரு ப்ராஜெக்ட்டு அதனால எங்களை இட்டு போகணும்

சரிங்க மேம்

சரிங்க மேம் சரிங்க மேம் தாங்க்யூ மேம்

சரிங்க மேம் தாங்க்யூ மேம்